எங்கள் வீட்டில் வந்து நான் தினமும் காலையில் ஏந்துருச்சு தண்ணி தெளிச்சி கோலம் போட்டு விட்டு இந்த மாதிரி தண்ணி வரும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு குக் செய்வேன் சமையல் செஞ்சுட்டு நான் சமையல் செய்றதை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ சமைக்கணும் அப்படிங்கற மாதிரி என் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் அண்ணனுக்கு சமைச்சனா எனக்கு எடுத்துகிட்டு வா ஃபஸ்ட் அப்டினு சொல்லி சொல்லுவாங்க ஸோ என் அண்ணனுக்காகவே நெறையா குக் பண்ணுவேன் அப்புறம் வந்து ட்ராயிங் பண்ணுவேன் எனக்கு ட்ராயிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் தினமு உட்காந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பன் டிசைன்ஸ்லாம் நிறையா போட்டுவிட்டு உட்காந்துருப்பன் நிறைய ட்ராயிங் பண்ணுவேன் பீகாட் பிடிக்கும் பீகாட்ன்னா நிறையா வரஞ்சிட்ருப்பேன் லோட்டஸ் பிடிக்கும் லோட்டசும் வரைவேன் அப்புறம் எதாவது டிசைன் பார்த்தனா டிசைன் வரஞ்சிட்டொக்காந்துருப்பேன் நெறைய குக் பண்ணுவேன் என் அண்ணனுக்காக மொபைல் பார்த்து இது செய் அப்டினு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நான் என் அண்ணனுக்காக அக்காவுக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சிட்டொக்காந்துருப்பேன் நீ நெறையா குக் செய் அதெல்லாம் நல்லாருக்கு நீ நெறையா குக் செய் குக் பண்ணு உனக்கு நல்லா சமைக்க வருது அப்டினு சொல்லி சொல்லுவாங்க சரின் சொல்லி விட்டு சமைப்பன் அப்புறம் வந்து துணி துவக்கறது பாத்திரம் தேய்க்கிறது தினமும் இந்த மாதிரி வேலை தான் இருக்கும் ஸோ தினமும் இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஆஃபனவர் உட்கார்ந்து திரும்பவும் உட்கார்ந்து நான் ட்ராயிங் பண்ண ஆரம்பித்து விடுவேன் எப்பொழுது ஃப்ரீ டைம் கிடைக்தோ அப்போலாம் உட்கார்ந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு ட்ராயிங் பண்ணுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சென்று எங்கேயாவது விளையாட போவோம் அதுவே அக்கா அண்ணன் கூடலாம் உட்கார்ந்து புக்ஸ் படிச்சிட்டு உட்கார்ந்துருப்போம் அண்ணனோடு உட்கார்ந்து கதை படிச்சிட் உட்கார்ந்துருப்போம் கேட்டு விட்டு உட்கார்ந்துருப்போம் நெறைய அரட்டை அடிச்சிட்டே உட்கார்ந்துருப்போம் அதனால் வந்து ஆஃபிஸ் டைம் இந்த மாதிரி பேசணும்னா போய் போய் பேசி விட்டு வருவாங்க பீச் போவோம் பார்க் போவோம் இல்லைன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின் அப்படி சொன்னா பார்க் போவோம் லைப்ரரி போவோம் லைப்ரரி போய் புக் படிப்போம் ஸோ புக் படிச்சிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வருவோம் அப்புறம் நைட் உட்கார்ந்து பேசிட்டு உட்கார்ந்துருப்பேன் இந்த மாதிரி புக்லாம் படிச்சோம் அந்த மாதிரி போனோம் வந்தோம் அப்படினு சொல்லி பேசிட்டு உட்கார்ந்துருப்போம் ஏன்னா சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க எங்கள் அக்கா காலேஜ் போன கதைலாம் சொல்லிகிட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஜாலியாக பேசிக்கிட்டு உட்கார்ந்துருப்போம் அப்புறம் வந்து திரும்பவும் வந்து காலையில் எழுந்ருச்சு இந்த மாதிரி வேலைலா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு ட்ராயிங் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருப்பன் நெறைய குக் பண்ணுவன் இந்த மாதிரி சிக்கன்லாம் செஞ்சு அப்படினு சொன்னா என் அண்ணனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இட்லி சாம்பார் வச்சேன் அப்படினு சொன்னாலும் பிடிக்கும் ஏன்னா இட்லி சாம்பார்னா நிறையா சாப்பிடுவாங்க இட்லி சாம்பார் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டே கொடுப்பன்